அஞ்சு லட்சத்தி எண்பதனாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்போது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி நாலு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஒன்போது லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்போது எட்டு லட்சத்தி எழுவ எழுபத்தி ஒன்பதனாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி மூணு